தண்ணீரை வந்து வடிகட்டி சுத்திகரிக்க வந்து பயன்படுத்துகிற முறைன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பியூரிஃபை தான் வாட்டர் பியூரிஃபையை வெச்சு தான் இப்பெல்லாம் வந்து பண்ணுறாங்க அதை விட எளிய முறை பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ரொம்ப இப்போ பயன்படுத்துகிறதுனா சுடு தண்ணீர் நல்லா கொதிக்க வைத்து இரவு நேர இரவு நேரத்தில் வந்து தண்ணீர் நிறைய பிடித்து அதை வந்து நல்லா கொதிக்க ஃபுல்லாக நன் நல்லா கொதிக்க விட்டு அதை மூடி போட்டு வெச்சுட்டோன்னாலே அதில் இருந்து கிருமிகளெலாம் கண்டிப்பாக அழிஞ்சுரும் நம்ம எந்தளவுக்கு வந்து நல்ல தண்ணியை குடிக்கிறமோ அந்தளவுக்கு நம்ம உடம்புக்கு நல்லது அதுக்காகவே நல்ல தண்ணிங்க வந்து குடிக்கணும் எந்தளவுக்கு நம்ம நம்ம வாட் நம்ம உடம்புல செவன்ட்டி பர்சென்டேஜ் வாட்டர் தான் இருக்குது அதை எந்த விதத்தில் நல்ல விதமாக எடுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு நல்லது நாங்கெல்லாம் வந்து ஸ் தண்ணீரை கொதிக்க வெச்சு குடிக்கிறோம் அது மாதிரி பயன்படுத்தினா கிருமிகளெலாம் கண்டிப்பாக அழிஞ்சிடும்